ஆ வணக்கம் லீவா என்றைக்கி வேணும் நெக்ஸ்ட் வீக்கா நான் பையன் நேமும் சொல்லுங்கள் பையனோட நேம் எந்த க்ளாஸ் படிக்கிறான் ஓ ராகுலோட அப்பாவா நீங்கள் அவன் ஏற்கனவே ரொம்ப லோவாக படிச்சுட்டுருக்கறான் நீங்கள் இப்போ வந்து லீவு கேட்டிங்கனா என்ன பண்ணுறது பப்ளிக் எக்ஸாம் வேறு நெருங்கிட்டுருக்கு எதாவது எமர்ஜென்ஸியா என்ன அடிக்கடி போயே ஆகணுமா அது ஓகேங்க நீங்கள் மட்டும் போய்ட்டு வாங்களேன் ஏன்னா அவனுக்கு ஏ டெஸ்ட் வேறு நெருங்கிட்டுருக்கு சரியாகவே அவன் க்ளாஸ்லே ரொம்ப லோவாக படிக்கிறது அவன் தான் நீங்கள் இந்தமாதிரி லீவு கேட்டிங்கனா அவனால் எப்படி எக்ஸாம்ல வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்புறம் கம்மி மார்க் எடுத்தால் நீங்கள் எங்களை தான் கேட்பீங்க ஏன் என் பையன் கம்மி மார்க் எடுத்துருக்கான் சொல்லிவிட்டு ஸ்பெஷல் க்ளாஸ் அவன் ஏற்கனவே ஒரு தடவை ஸ்பெஷல் க்ளாஸ் கட் அடிச்சுட்டு தான் எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட படத்துக்கு போனால் அதற்காக தான் அவனை கூப்பிட்டு வர்ன் பண்ண உங்கள்கிட்ட கூட சொல்லவே இல்லை இப்போ திரும்பவும் லீவு கேட்டிங்கனா எப்படி கொடுக்கறது ரொம்ப ஆவ்ரேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கிறான் அவன் நல்லா படிக்கிற பையனாக இருந்தால் கூட டூ டேஸ் கூட லீவ் எடுத்துக்க சொல்லலாம் அவன் எதுவுமே பண்ண மாட்டங்கறான் பேரெண்ட்ஸ் மீட்டிங்கில் அன்றைக்கி நீங்கள் மீட்டிங் அன்றைக் கூட பார்த்தீங்க தானே அவன் எப்படி இருக்கறான் பாத்தீங்கள்கல ப்ராக்ரஸ் கார்டு லாஸ்ட்டு செம்மில் அவன் எப்படி எடுத்துக்கறான் பாருங்கள் மார்க்கு அப்புறம் மார்க் கம்மியாக போய்ட்டுன்னா எங்களை கேட்காதீங்க சரி ஓகே நாளைக்கு வெள்ளிக்கிழம போகறீங்களா நீங்கள் வியாழக்கிழம காலையில் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி உங்கள் சைன் போட்டு பிரச்சனை இருக்காது நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்துவுட்ருங்க அவன்டே கொடுத்துவிட்ருங்க ராகுல் கிட்டியே உங்களோட சைன் முக்கியம் சரி ஓகே எடுத்துங்க